வணக்கம் எங்கள் ஊர் சைட் வந்து தமிழ்தான் மெயினாக பேசுவோம் சில பேர் வந்து வேலைக்காக பல மொழிகளை கற்றுட்டு வராங்க அதில் தெலுங்கு ஹிந்தி போன்ற இருக்கிற மொழியலாம் கற்றுக்குறாங்க இதில் கல்வி மற்றும் வேலைக்கெலாம் பார்த்தீங்கனா எல்லாம் வந்து தமிழ்தான் மெயினாக பார்க்குறாங்க ஸோ வந்து தமிழுக்கு நாங்கள் எப்போயும் முக்கியதுவம் கொடுப்போம் எங்கள் சைடு வந்து கொங்கு கொங்குத் தமிழுங்கறது கொங்குத் தமிழ் வந்து அழகானத் தமிழ் தமிழுக்குப் பெருமைச் சேர்க்குற எங்கள் ஊர் வந்து எப்பொயுமே வந்து மக்களால் வந்து தமிழை எப்போமே நாங்கள் பாராட்டுவோம்